இந்தியாவில் மிக முக்கியமான பண்டிகை எதுவென்றால் இந்துக்கள் பண்டிகை தீபாவளி பொங்கல் மற்றும் ஆடி கிருத்திகை இது மாதிரி பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது தீபாவளி பண்டிகைக்கு புது புத்தாடைகள் அணிந்து பலகாரங்கள் சுட்டு தங்கள் ந குடும்ப குடும்ப நண்பர்களுவுடனும் சகோதர சகோதர்களுவுடனும் அண்ணன் அண்ணிமார்களுவுடனும் அவர்கள் பலகாரங்கள் உண்டு பட்டாசு வெடித்து புது ஆடைகள் அணிந்து அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது தைப்பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் மற்றும் கரிநாள் என்று நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது